ஹலோ சார் சார் குட் ஆஃப்டர்நூன் சார் ம் ஆ எஸ் சார் ஓகே சார் ஆ இருக்குது சார் ம் எஸ் சார் நான் இதைப் பற்றி உங்களகிட்ட பேசணுன்னு நினச்சேன் சார் சார் இப்போ வந்து நம்ம க கம்பெனி ஆரபிச்சி ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சில சார் இந்த ஃபைவ் இயர்ஸில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இன்சென்டிவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இன்னும் டிஃப்ரெண்டாக உள்ளார கொண்டு வரலாம் இதை மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து சாலரி வந்து டென்னு கொடுத்தீங்க சார் இப்போ வந்து ட்வெல் பாயிண்ட் ட்வெல் பாயிண்ட் ஃபைவ் கிட்ட கொடுக்கறீங்க சார் ஆ அதுவும் இல்லால் நாங்கள் வீக்லி வீக் சவன் வீக் சவன் டேஸ் வந்து ஓ கரெக்டாக ஃபாலோவ் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் சார் சாட்டர்டே சண்டே கூட நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் சார் அதெல்லாம இன்னும் கொஞ்சம் இன்க்ரீமெண்ட் தேவைப்படுது சார்

ஆ எஸ் சார் ஓகே சார் அப்போ பிக் ப்ராஜெக்டாக அரேஞ்ச் பண்ணுங்க சார் ம் ஆ பண்ணலாம் சார் எல்லோருமே வந்து ரெடியாக தான் சார் இருக்காங்க நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்புறம் இந்த மாதிரி தீபாவளி பொங்கல் டைம்லலாம் போனஸ் எதிர்பார்க்கறாங்க சார் ஓகே சார் நெக்ஸ்ட்டு ஹை லெவல் போகிற மாதிரி எல்லோருமே ஒரு ஹார்டு ஒர்க் பேர்சனாக பேர்சனாக தான் சார் இருக்கோம் ஓகே சார் ஓகே சார் ஆ ஓகே சார் அதை மாதிரி இன்சென்டிவ்னா நெக்ஸ்ட்டு லெவல் இப்போ ஒரு லெவல் ஒருத்தவங்க முடிச்சிட்டாங்கன்னா அவங்க நெக்ஸ்ட்டு லெவல் போகிற மாதிரி அந்த மாதிரி ஏதா ஐடியாவும் கொண்டு வாங்க சார் ஹை ப்ராஜெக்ட்டில் ம் அப்புறோம் ஆ ஓகே சார் அதுக்கு நாங்கள் ஆ ஆமா சார் இப்போ நம்ம கம்பெனிலேருந்தே நீங்கள் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக் கொடுத்துருக்கீங்க சார் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சார் லைஃப்பில் இதை மாதிரி ஒன்று ஒன்றா இன்வால்வ் பண்ணிகிட்டே வாங்க சார் அப்போ தான் எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் கம்பெனியும் நெக்ஸ்ட் லெ நெக்ஸ்ட்டு லெவலுக்கு டெ டெவலப் பண்ணிகிட்டே போகமுடியும் அப்படினா ஆ ஓகே சார் ஓகே சார் நாங்களும் எங்களால் முடிஞ்ச எல்லா ஹார்டு ஒர்க்கும் பண்ணுறோம் சார் நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வரும் போது பெருசாவே பண்ணிக்கொடுங்க சார் ஓகே சார் தேங்க்யூ சார்